ஆ வாங்க மேடம் உங்கள் உடம்புக்கு என்ன ப்ராப்ளம் யூரின் டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எல்லாம் செக் பண்ணிங்களா மேடம் ரிப்போர்ட் எதுவும் இருக்கா மேம் சரி மேம் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா உங்களுக்கு சுகர் வந்து இரநூறுக்கு இரநூறு எம்எல்லுக்கு மேலே இருக்குது மேம் ரொம்ப அதிகமாக கூடிடுச்சி கேர்லஸ் கேர்லஸ்ஸாக இருக்கிங்க மேம் அதனால் வந்து டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கணும் இப்போ இருக்க எக் எக் யோக்ஸ் வந்து வாக்கிங் போகணும் மேம் அடுத்து நவாப்பழம் அந்தமாதிரி அதாவது இப்போ ஃபுட்லேயே வந்து குணமாகுறது மாதிரி பார்ப்போம் அப்படி இல்லாட்டி இன்ஜெக்ஷன் எல்லாம் போட வேண்டி இருக்கும் மேம் ஒவ்வொரு இன்ஜெக்ஷன்னா போட போட ஒவ்வொரு நோயாக வந்துடும் மேம் அதனால் வந்து மொதல் சுகர் கண்ட்ரோலாக இருக்க நீங்கள் தான் மொதல் ஸ்டெப் எடுக்கணும் மேம் ஆ குறைச்சிர்லாம் மேம் நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் தான் மேம்

ரெண்டு டூ வேளையும் மா மார்னிங் ஃபோர் ஹவர்ஸ் ஆர் ஈவினிங் டூ ஹவர்ஸ் போனாலே போதும் மேம் சிக்ஸ் ஹவர்ஸ் போனால் கூட போதும் மேம் அதுக்கு அடுத்து நான் கொடுக்குற மாத்திர எல்லாம் எடுத்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபுட்டில் எல்லாம் டையட்டுலாம் மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாம் குறைச்சிரும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் வீக்குக்கு வர்றப்போ வர்றப்போ அந்த ரிப்போர்ட்டு எல்லாம் பார்த்து கொண்டு வாங்க அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து நம்ம பாத்துக்குவோம் அதல்லாம் ஒன்றும் இல்லை மேம் இப்போ நீங்கள் வந்து சுகர் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டதுனால அப்படி இருக்குது மேம் இன்னுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண உங்கள் ஃபுட்டில் இதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஊசி போட வராது அதுக்கு அடுத்து நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும் அதுக்கு சுவீட்டு எதுவும் அதிகமாக சாப்பிடாம அதுக்கடுத்து நவாப்பழம் அந்தமாதிரி அதிகமாக நல்லா சாப்பிட்டு உடம்ப நல்லா ஹெல்த்தியா வைச்சிக்கிட்டிங்கன்னா இனிமேல் இந்த ப்ராப்ளங்கள் வராது அதுக்கு நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துக்கணும் வயது போக போக நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் மேம் நெக்ஸ்ட் ஒன் வீக் மேலே வாங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம்